இந்த கோயில்களில்லாம் ஏதாச்சும் திருவிழா வச்சாங்கன்னா அப்போ வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் அந்த மாதிரி கிராமப்புற நடனங்கள் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க அப்போ வந்து கரகாட்டம் அதுமாதிரிலாம் ஆடுனாங்கன்னா அப்போ வந்து கரகாட்டம் ஆடுனாங்கன்னா அங்கே இருக்கவங்க வந்து அந்த நாட்டுப்புற கலையை வந்து ரசிச்சு பார்ப்பாங்க ரசிச்சு பார்க்குறது அது வந்து அவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கவலையில் இருந்தாங்கன்னாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஏதாச்சும் பிரச்சனைகளில் இருந்தாங்கனாலோ இந்த மாதிரி கொஞ்சம் நடனங்கள் பார்க்கும்போது அவங்க டான்ஸ் ஆடுறவங்க வந்து முதல்ல சிரிச்சிகிட்டு ஆடுவாங்க ஸோ அவங்களை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த டான்ஸ் முடியிற வரைக்கும் மாச்சும் அந்த கஷ்டம் வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கே வந்து நிறைய பேர் வந்து மன கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அதிகமாக போய் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க டான்ஸ் ஆடுறதுனால டான்ஸை பார்க்குறதுனால கொஞ்சம் மன கஷ்டமும் போகும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக் இருக்குறவங்க சில பேர்லாம் வந்து டான்ஸ் பார்ப்பாங்க ஸோ அந்த சக்தி வந்து டான்ஸுக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்